ரயில்ல ஃபஸ்ட் க்ளாஸு செகண்ட் க்ளாஸு தேர்ட் க்ளாஸுனு இருக்குது நான் பயணம் பண்ணியிருக்கேன் அந்த இருக்கைகள் நல்லாதான் இருக்கும் செகண்ட் க்ளாஸில் பயணம் பண்ணியிருக்கிறோம் ஷீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் மக்கள் வந்து கம்பர்டபிளா உட்காருவதற்கு நல்லா ஏதுவாக அமையும் அமைஞ்சிருக்குது பெர்த்து இருக்குது பெர்த்தில் வந்து நம்ம வந்து படுத்துக்கலாம் அதேபோல் நம்முடைய சூல்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த காற்றோட்ட வசதிலாம் அமைஞ்சிருக்குது இன்ஜினுடைய சத்தங்கள் வந்து ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும் சின்ன வயசில் நாங்கள் வந்து அந்த பயணம் செய்வதற்கு முன்பு சிறுவயதில் நாங்கள் இருக்கும்போதுலாம் ஒருவர் பின் ஒருவராக சிக்கு புக்கு ரயிலே அப்படினு சொல்லிலாம் நாங்கள் விளையாண்ட்ருக்குறோம் அதல்லாம் நாங்கள் நேரில் அந்த பயணம் செய்யும்பொழுது ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது சக்கரங்கள் வந்து இரும்பினால் செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த ட்ராக்குகள் எல்லாம் சரியான முறையில் நேராக அமைஞ்சி காணப்படுகிறது அதேபோல் ரயிலில் நான் இங்கேருந்து சென்னைக்கு போய்ருக்கேன் கேரளாவுக்கும் போய்ருக்கேன் அந்த ரயில் பயணம் வந்து ஒரு இனிமையான பயணமாகவோ பஸ்ஸில் பயணம் செய்வதை விட நமக்கு நேரம் குறைந்ததாகவும் ஒரு நல்ல ஒரு இனிமையான பயணமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பயணமாகவும் இருக்கிறது அதே எல்லாமே அது சிறப்பாகவும் நமக்கு பயணங்கள் வந்து சுற்றிலும் பார்ப்பதற்கும் அட்மாஸ்ஃப்பியரும் நல்லா ஒரு அமைதியான சூழல்ல காணப்படும்